வணக்கங்க முருகன் அரிசி மண்டி உங்களுக்கு என்ன வே வேண்டும் இப்போ நம்பள்கிட்ட எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்மே இருக்குது பிரவுன் ரைஸ் ஜாஸ்மின் ரைஸ் இருக்குது நந்தி கோல்டு எல்லா வகையான அரிசியும் இருக்கு உங்களுக்கு எந்த வகை வேணும் ஓகேமா ஸோ இப்போ எத்தனை கிலோ வேணும் பிரவுன் ரைஸ் எத்தனை கிலோ வேணும் ஜாஸ்மின் ரைஸ் எத்தனை கிலோ வேணும் ஓகேங்க ஒரு நிமிஷம் நான் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுறேன் ஸோ ஜாஸ்மின் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வருது பிரவுன் ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வருதுங்க டெலிவரி பண்ணுவோம் பட் ஆனால் சர்வீஸ் சார்ஜ் வந்து நீங்கள் தனியாக பே பண்ணன்னு உங்களுக்கு ஓகேனா நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் இல் இல்லைங்க இல்லைங்க இது டெலிவரி சார்ஜ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸ்டாக இங்கே பண்ணுறதுதான் இப்போ அதனால் அதில் கம்மி பண்ண முடியாது நீங்கள் பல்க்காக ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜ் கம்மி பண்ணுறதுக்கு சான்ஸ்சஸ் இருக்கு எடுக்கறதே கம்மியாக தானே எடுக்குறீங்க அதனால தான் கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எடுக்கும்போது கம்மி பண்ண பார்க்குற ஓகேமா தேங்க்ஸ் ஓகேமா நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிவிடுங்க நாங்கள் உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுறோம் தேங்க் யூ